ஹலோ சரவண பவன் ஹோட்டலுங்களா நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து கவின் பேசுகிறேன் பர்த் டேக்கு பிரீ புக் பண்ணியிருந்தோம் லஞ்சும் டின்னரும் சொல்லியிருந்தோம் அதில் லஞ்சில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸில் இருக்குது என்ன சேஞ்சஸுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரில் முருங்கைகா உருளை கிழங்கு மட்டும் இருக்கணும் கத்திரிக்காய் எதுவும் ஆட் பண்ண வேணாம் அதே மாதிரி பொரியலில் அதிகமாக தேங்காய் சேர்க்காதீங்க பாயாசம் ஜவ்வரிசி சேர்க்காதீங்க வடைக்கு பதிலாக உளுந்து வடை செஞ்சுருங்க டின்னருக்கு சிக்கன் ஃபிஷ் தவிர வேறு எதுவும் செய்யாதீங்க அதுவும் ஆயில் வந்து கடலை எண்ணெய் சேர்க்காதீங்க காரம் உப்பு எல்லாமே லைட்டாக தான் இருக்கணும்